தருமபுரி மாவட்டத்தில் கல்வி வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது ஆனால் இப்போது வந்து எல்லாேருமே தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலும் எல்லாமே படிக்க ஆரம்மிச்சுட்டாங்க பெண்கள்யெல்லாம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க அதிலையும் வீட்டில் வந்து எல்லாேரையும் படிக்க வைக்கிறத்துக்கு என்ன ஆனாலும் சவால் விட்டு படிக்கிறாங்க அதிகமாக படிக்கணுன்னு நினைச்சி படிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு அறிவு வளர்ந்து வருது அதன் மூலயமா பெண்கள் வந்து எல்லா வேலைக்கும் போகிறத்துக்கு எதிர் போராடி எதிர்த்து போராடி போகிறாங்க ஒன்று டிரைவிங் கூட பண்ணுறாங்க பெண்கள் எல்லாமே இப்ப எல் எல்லாம் சாதிக்க நினைக்கிறாங்க பெண்கள் அதன் மூலயமா வந்து ஃபேமிலி குடும்பத்தில் வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் அதையும் சமாளிச்சுட்டு வந்துகிறாங்க பெண்கள் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அந்த படிப்புகிறதுனால எல்லாத்துக்கும் தைரியம் ஜாஸ்த்தி வந்து எல்லாமே படிக்க ஆரமித்ததுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியுது தெரிஞ்சதுனால் எது எந்தவொரு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்ப்பு எதிர்நோக்கி போகிறாங்க வீட்டில் வந்து சும்மாவும் இருக்க மாட்டாங்க பெண்கள் எல்லாமே வேலைக்கு டெய்லியும் வேலை செஞ்சுட்டுதான் வந்து எல்லாத்தையும் பிழைப்பு பார்ப்பாங்க ஆண்களை விட பெண்கள் எல்லாத்துலையும் முன்னேறி வராங்க இப்போதைக்கு